ஆன்லைன் சேவை நம்ம இருக்கறதுனால எவ்வளோ எவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னா நம்ம ட்ரெயின் டிக்கெட்டு பஸ் டிக்கெட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு இதெல்லாமே புக் பண்ணுறது ஈஸியாக இருக்குது ஸோ ஆன்லைனில் வீட்டில் இருந்தே புக் பண்ணலாம் ஸோ ஆன்லைன் டிக்கெட் இல்லைன்னா வெளியில் போய் அங்கே போய் புக் பண்ணுற மாதிரியே கஷ்டமா இருக்கும் ஸோ வீட்டில் இருந்தே எல்லாமே டிக்கெட் எல்லாம் புக் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணுறது அப்புறம் டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே வீட்டில் இருந்தே ரீசார்ஜ் பண்ண முடியும் ஹோட்டல் புக் பண்றதா இருக்கட்டும் வேறு ஹோட்டல் புக் பண்ணுறது இல்லைன்னா அதை கேன்சல் பண்ணுறது எல்லாமே ஆன்லைன்லேயே இருக்கறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்டு கெடைக்குது ஸோ இது வந்து அங்கே போய் இதெல்லாம் பண்ணுறது இப்போ எல்லாத்தையும் தவிர்க்க முடியுது வீட்டில் இருந்தே எல்லாமே பண்ண முடியுது ஸோ ஸ்டடீஸ்ல வந்து ஸ்டடீஸ்ல வந்து இப்போ கல்வி சான்றிதழ் வந்து கல்வி சான்றிதழ் அப்ளே பண்ணுறது விஓ கிட்டே போய் அங்கே போய் டைரக்ட்டா போய் அப்ளே பண்ணாமல் இங்கே ஆன்லைன்லேயே அப்ளே பண்ண முடியும் ஸோ ஏதாச்சும் நம்ம ரேசன் கார்டில் வந்து பேர் நீக்கிறதா இருந்தாலும் இங்கே ஆன்லைன்லேயே எல்லாமே பண்ண முடியும் ஆதார் கார்டை வந்து சேஞ்சு பண்ணணுன்னாலும் ஆதார் கார்டில் ஏதாச்சும் பேர் நீக்கம் எதுவும் எடுன்னா எல்லாமே ஃபோன்லேயே இங்கே ஆன்லைன்லேயே எல்லாமே பண்ண முடியுது நம்ம ஃபுட்டு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணாலும் ஃபுட்டு வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுற வீட்டுக்கே வருது ஸோ இங்கே வீட்டில் இருந்தே எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே வருது இதால் நிறைய பெனிஃபிட் கெடைக்குது வீட்டில் இருந்தே அதே வந்து மனி ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இப்போ ஏதாச்சும் பேங்க்கு அடுத்த இன்னொருத்தொவங்ளோட பேங்க் அக்கவுண்ட்டில் போய் மனியை போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னாலும் வீட்டில் இருந்தே நம்மளால பண்ண முடியுது ஸோ இதுக்காக பேங்க்குக்கு போய் அங்கே போய் அலைஞ்சி அங்கே போய் செலான் ஃபில் பண்ணி இதெல்லாம் பண்ணுறது தவிர்க்க முடியுது ஸோ இது வந்து ஆன்லைன் சேவை வந்து இருக்கறதுனால நம்மளால நிறைய பெனிஃபிட் நம்மளுக்கு கெடைக்குது